இப்போது எங்களை மாதிரி ஏழை பசங்களுக்கு இப்போ வந்து யாரும் பின்னாடி வந்து இருந்து எங்களை வந்து தூக்கிவிட ஆள் இல்லாத பசங்களாக இருக்குது இருக்கட்டும் அவங்க அதுக்கப்புறம் அம்மா இல்லாத பசங்களா இருக்கட்டும் அப்பா இல்லாத பசங்களா இருக்கட்டும் அவ் அவங்கள்லாம் அந்த அந்த மாதிரி பசங்களை வந்து ஒரு நல்ல ஃபீல்டில் அவங்க ஏற்ப அவங்களுக்கு பிடித்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்கள சேர்த்தி விடறத்துக்கு இந்த கேம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து சேர்ந்தாலே போதும் எல்லாமே வந்து அந்த கேம்பஸ்லயே பார்த்துப்பாங்க அவங்க சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து அவங்க நா வாக்கிங் போகிறதுலேருந்து அவங்க விளையாட்ற எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த கேம்பஸு கேம்பஸ் தான் வந்து பார்த்துப்பாங்க எதாக இருந்தாலும் அந்த கேம்பஸ் தான் பொறுப்பு கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டு ச அப் சூப்பரான ஒரு இடம் கேம்பஸை பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஒரு ஒரு போர் வீரனை வந்து ஒரு உருவாக்குகிற மாதிரியான ஒரு ஃபீல்டு தான் அந்த கேம்பஸ் அந்த ஒர்க்கு தான் அந்த கேம்பஸு பொறுத்தவரைக்கும் கேம்பஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஒரு நல்ல பிளேயரை வந்து உருவாக்குகிறதுதான் அந்த கேம்பஸுடைய பொறுப்பு அதனால் வந்து கேம்பஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மள மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துதான் மக்களுக்கு